சுற்றுசூழல்ன்னா நம்ப இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சிக்கணும் எந்த குப்பையும் எந்த இதுவும் நம்ம அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வந்து நம்ம தூய்மை படுத்தி உடனும் அப்படி எல்லாமே பாதுகாத்து செடிகளுக்கு போறமாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வளர்க்கணும் இன்னோ ஒன்று எங்கள் ஊர் சைடு வந்து ஆறுங்க இருக்கு பக்கம் டேம் இருக்கு டேம் திறந்தாங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் மழை வந்துச்சின்னா அந்த மழை தண்ணிதான் போகும் மழை தண்ணி போகும்போது பரவாயில்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணம்போது இன்ஃபார்ம் பண்ணி ஓப்பன் பண்ண மாட்டன்றாங்க அதிகமாக ஓப்பன் பண்ணுறாங்க அதை ஓப்பன் பண்ணி விடம்போது வந்து அதிகமாக தண்ணிங்க போது அது வந்து நிறையா வந்து செடி கொடி எல்லாத்தவும் வந்து அடிச்சிகிட்டு போயிடுது அந்த இடத்துல ஆடு மேய போச்சுன்னா ஆடுங்களும் ஆடுங்களும் அடிச்சிகிட்டு போறதுனால் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கு மக்கள் வந்து அந்த இடத்துல நடமாடுறது இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கு அதை வந்து முத முதல்லையே வந்து அலாட் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் எல்லாமே இதாக இருக்கும் நார்மலாக இருக்கும் இது வந்து அவங்க அலாட் பண்ணுறதில்ல எப்பையுமே ஒரு ஊருக்கு வந்தா எங்கள் ஊருலலாம் அலாட் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி வந்து யாருமே இங்கே அலாட் பண்றதில்லை தண்ணி வந்து திறந்து விடம்போது வந்து அவங்க அவங்களே வந்து யாரும் கன்ஃபார்ம் பண்ணாம திறந்து விட்டுர்றாங்க ஒரு சில இடங்களுக்கு மட்டுந்தான் சொல்லுறாங்க எங்கள் ஏரியா சைட்லாம் அதிகமாக நியூஸ் வந்து சொல்றதில்லை தண்ணி வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிது நாங்களாம் அந்த அந்த சைட் வந்து ஆறுங்க இருக்கு ஆத்தில் வந்து நாங்கள் துணி துவைக்க போனோன்னா அந்த இடத்துல வந்து லேடிஸ் வந்து துணி துவைக்க போவாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கு தண்ணி வந்து திடீர்னு திறந்து விட்டுர்றாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியறது இல்லை அடிச்சிகிட்டு போகும்ல வேகமாக போறதுனால் தண்ணிங்க வந்து அதிகமாக அடிச்சிகிட்டு போறதுனால் அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து சுத்தம் செஞ்சு அதை வந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்கணும் அது வந்து அவங்க வந்து அவங்கதான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அலாட் பண்ணி கொடுக்கணும் இது எத்தனையோ டைம் வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அவங்க வந்து அதை கேட்டு வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சவுரியமாக இருக்கும் எல்லாத்துலையும் மற்றபடிக்கு வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் பூராவுமே